நான் செடிக வந்துட்டு ஆளிவேறா வச்சுருக்கறங்க துளசி வச்சுயிருக்குறேன் அப்புறோம் கனகா மரம் செடி வச்சுயிருக்கறங்க காய்கறி எல்லாம் இல்லைங்க நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் அதனால பாட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்குகோம் பூவை வந்து கனகா மரம் வந்தால் கொஞ்சம் நிறையா வந்துச்சுனா சாமிக்கு கட்டி போடுவோம் பழங்க இது பூவை இதை எல்லாம் கிடையாதுங்க இருக்கணும் ஆசை வளர்க்கணும் ஆனால் இடம் இல்லை வாடைகை வீட்டில் தான் இருக்கிறுகோம்